நான் விளையாட்டில் வந்து கொக்கோ விளையாட்டில் பங்கேற்பாளராக இருந்திருக்கேன் ஃபஸ்ட்டு நாங்கள் நைன்த்தில் வந்து ரே ஃபஸ்ட் ஸ்டார்ட்டிங் அதுதான் விளாட போனோம் ஜெயிக்க முடியல அதனால் டென்த்தில் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிவிட்டோம் இருந்தாலும் கா ஸ்கூலில்ல மேம்லாம் கம்ப்பல் பண்ணி நீங்கள் சேர்ந்து தான் ஆகணும் விளையாண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி மறுபடியும் டென்த்தில் விளாண்டோம் அப்போயும் ஜெயிக்க முடியல அப்புறம் லெவன்த்தில் எஃபெக்ட் போட்டோம் நல்லா நல்லா கோச்சிங்கெலாம் கொடுத்து பண்ணாங்க அப்போ லெவத்தில் போனோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுதான் வின் பண்ணது நாங்கள் அப்போ வின் பண்ணப்போ எங்கள் வயது வந்து பதினாறு அந்த அப்போ வின் பண்றப்போ எங்களுக்கு எப்படி இருந்துச்சுசி அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஸ்கூலுக்கு ஒரு பெருமையை வாங்கிக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வின் பண்ணோம் அதுக்கப்புறம் அடுத்து டுவெல்த்து படிக்கிறப்போயும் வின் பண்ண ஆரம்மிச்சிட்டோம் அப்படியே வரிசையாக வின் பண்ணுறது தான் ஒருவாட்டி வின் பண்ணிட்டால் அடுத்து வின் பண்ணிடலாம் அப்புறம் ஐபிஎல் வந்து எங்களுக்கு நார்மலாகவே ரொம்ப பிடிச்ச கேமு இந்தவாட்டி ஐபிஎல் பார்க்கறப்ப சிஎஸ்கே ஃபைனல் வருன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஃபைனலில் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தான் எங்களுக்கு தெரியல ஆனால் ஜெயிக்குன்ற நம்பிக்கையோடு தான் பார்த்தோம் திடீர்னு வேறு மழை வந்துடுச்சி மேட்ச் தள்ளி வச்சிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போயும் நாங்கள் கண் முழித்து எப்படியாச்சும் சிஎஸ்கே வின் பண்ணி ஆகணும் கப்படிச்சாகணும் தலை தோனிக்காகவே நாங்கள் மோஸ்ட்லி அந்த மேட்ச்சை பார்ப்போம் தோனி எப்போ வருவார் எப்போ ஆடுவார் ஒரு சிக்ஸ் அடிப்பாரா ஃபோர் அடிப்பாரா என்று எதிர்பார்த்துட்டே ஜா ஜாலியாக எதிர்பார்த்துட்டே விளாண்டுருந்தோம் கடைசியில் வந்து மறக்க முடியாத நிகழ் ஜடேஜா கொடுத்துட்டு போயிட்டார் ஐபிஎல்லில் சிஎஸ்கே வின் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு